செடி வந்து எங்கள் வீட்டில நிறையா வந்து வளர்த்துட்ருக்கேன் அந்த செடிலாம் வந்து மாடி இப்போ நாங்கள் வந்து குடி இருக்கோம் வெளியில தனியாக அங்கே வந்து மாடி பால்கனியில தான் வச்சி வளர்த்துட்ருக்கேன் அதுக்கு வந்து மண்ணுன்னு பார்த்தா கீழே வந்து நான் இருக்கிற ஏரியாவில கரிசல் மண்மாதிரி இருக்குது அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்ரோஸ் ரோஜா பூ செடி இந்த மாதிரிலாம் வளர்த்தப்போ அதுவந்து வ பூக்கவே இல்லை பூவே வைக்கலை என்ன அப்படின்னு யோசிச்சிட்டிருக்கப்ப சரி மண் வந்து இதுக்கு சரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா செம்மண் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அதில் கலந்து வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த செடியோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த செம்மண்ணிலையே வந்து கொஞ்சம் மாட்டு சாணம் அப்புறம் வந்து காய்கறி கழிவு அப்புறம் வீட்டில தண்ணி அரிசி தண்ணி எல்லாம் களையிறது அப்புறம் இட்லிக்கு ஊறவக்கிற அந்த தண்ணி களஞ்சி ஊற்றுறது இந்தமாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த செடியோட வளர்ச்சிலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது அதேமாரி பூக்கவும் ஆரமிச்சிது இந்த செடி வந்து நா நெறைய செடி வச்சிருக்கேன் செம்பருத்தி செடி அரளி செடி அப்றம் கத்தாழை மிளகாய் செடி ரோஸ் அப்புறம் பட்ரோஸ் சின்ன சின்னதாக பூக்கும்ல அந்த பட்ரோஸ் இந்தமாதிரி நிறையா செடிகள் இருக்குது அதெலாம் வந்து நார்மலாக உள்ள மண்ணை விட செம்மண்ல வைக்கிறப்ப அதோடய வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்